நான் பலமுறை பிடிச்சி படித்த புத்தகம்ன்னா வந்து சிலப்பதிகாரம் தான் சிலப்பதிகாரத்தில் வந்து மூணு காண்டம் இருக்குது ஒன்று புகார் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் புகார் காண்டத்தில் கண்ணகியை கோவலன் வந்து கண்ணகியை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறார் ரெண்டாவது வந்து மாதவியை கல்யாணம் பண்ணிக்கிறார் மாதவியை கல்யாணம் பண்ண பிறகு ரொம்ப கஷ்டத்தில் இருந்து திரும்பி மா கண்ணகி கையிலே வந்துடுறாரு கண்ணகி கையில் வந்து செல்வம்லாம் ரொம்ப விட்டதுக்கப்பறோம் அவங்க மதுரையை நோக்கி போகிறாங்க மதுரையில் போய்ட்டு அவருடைய சிலம்பை கஷ்டத்தால் சிலம்பை விற்க போகிறாங்க சிலம்பை விற்கும்போது அவர் திருடிவிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவரை வந்து மன்னன் பிடித்து தண்டனை கொடுத்துட்றாரு மன்னன் தண்டனை கொடுத்து கோவலன் இறந்தாருன்னு தெரிஞ்ச உடனே கண்ணகி வந்து மன்னன் கையில் வந்து நீதி கேக்கிறாங்க நீதி கேட்க வந்து என்னுடைய நீ செஞ்ச கொடுத்த தண்டனை தப்புன்னு சொன்னவொடனே மன்னர் மன்னர் வந்து கொடுத்த தண்டனை தப்புன்னு தெரிஞ்சு அவர் இறந்துட்றாரு அவர் இறந்தத பார்த்ததும் ராணியும் இறந்துட்றாங்க ராணி இறந்த உடனே அவங்க வந்து கண்ணகி வந்து வனத்தை நோக்கி போய்ட்றாங்க வஞ்சி காண்டத்தில் வனத்தை நோக்கி போய்ட்றாங்க திருவ திருவரங்க கோட்டில் கண்ணகிக்கு கோவில் இருக்குது